என்னோட மிக பெரிய பலம் எதுனால் நான் ஒரு காரியம் செய்யணும்னால் அதை நல்லா யோசித்து நல்லபடியாக முடித்திட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அன்னிக்கு ஃபுல்லுமே அந்த வேலை நல்லபடியா எனக்கு முடிஞ்சிட்டால் மற்ற வேலைகளில் எல்லாமே என்னுடய மனசு ரொம்ப ஈடுபாடாக முடியும் பலவீனம் என்னென்னால் கொஞ்சம் பயப்படுவேன் வேறே ஒன்றும் இல்லை ஆனால் மற்ற எல்லா வேலைகளையுமே நல்லா செய்யணும் ஆசைப்படுவேன் எந்த காரியமாக இருந்தாலும் செஞ்சு முடித்திட்டு தான் எனக்கு பிடிக்கும் ஆனாலும் கொஞ்சம் பயப்படுவேன் மற்றபடிலாம் வேறே எந்த இதுவும் இல்லை அந்த பலவீன்றன்றதுனால் சில சில காரியங்களை விட்டுவிடுவேன் நல்லா பிடிக்கிற காரியம் செய்கிற மாதிரி வரும் ஆனால் ஐயோ ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு விட்ருவேன் ஒவ்வொரு காரியத்திலியும் நல்லா இறங்கி மற்றபடி எல்லாமே சக்ஸஸாக நல்லபடியாக முடித்திருவேன் அது எனக்கு ஒரு மிக பெரிய பலத்தை கொடுக்கும் ஸ்கூல்லியும் சரி வீட்லியும் சரி எந்த ஒரு காரியத்தையும நல்லபடியாக முடித்தா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லாட்டி தூக்கமே எனக்கு வராது பலவீனம் சொல்லம் பொழுது பயம் தான் வேறே எதுவும் இல்லை வெளிளல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ண பயப்படுவேன் ஸ்கூலுக்கு வேலை கெடச்சு ரொம்ப தூரம்லாம் போனேன் அப்போல்லாம் கொஞ்சம் பயம்லாம் அப்படிலாம் இல்லை மற்றபடி மற்றவங்க வீட்டுக்கு போய் பேச கொஞ்சம் பயப்படுவேன் தெரியாத ஆளுங்கிட்டல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பேசறதுக்கு கொஞ்சம் பழகிட்டோனால் அதுக்கு அப்புறம் நல்லா பேசிடுவேன் எதையுமே எனக்கு டக்குனு கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் மற்றபடி எல்லாமே முடிச்சிடனும்னு நினப்பேன் கரெக்ட்டாக எந்த ட்ரெய்னிங் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கரெக்ட் டைமுக்கு எனக்கு போயிடணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரை மாதிரி மெதுவாக அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரிலான் வராது நம்ம நல்ல சுறுசுறுப்பாக இருந்து நல்லபடியாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு தான் என்னோடைய எண்ணமே எப்பொழுதுமே இருக்கும் அடுத்த நாள் நல்லபடியாக அந்த காரியத்தை முடித்தா முடிக்கணும்னால் மொதல் நாள் ப்ளான் பண்ணிடுவேன் நம்ம எனக்கு அது ஒரு மிக பெரிய பலமாக இருக்கும் பிளான் பண்ணி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இத இன்னிக்கு செய்யணும் நாளைக்கு செய்யணும் அப்படில்லாம் சொல்லமாட்டேன் அன்னிக்கு முடிகிறதை முடித்தே தீந்துரணும்